எங்கள் பகுதியில் உள்ள மைதானங்களில் வந்து விளையாட்டு நிகழ்வுகள் நடத்துவதற்கு என்னென்ன வசதிகள் இருக்கும்னா எங்கள் பகுதியில் வந்து பொதுவாக ரொம்ப ரொம்ப பெரிய மைதானங்கள்லாம் ஒன்னுமில்லை ஒரு மீடியமான ஒரு மைதானங்கள்லாம் இருக்கு அங்கே வந்து என்னென்ன விளையாட்டு நிகழ்வுகள்லாம் நடக்கும்னால் முதலில் வந்து கிரிக்கெட் விளையாடுவதற்கு சரியான மைதானம் ஒன்று இருக்கிறது அதே சமயம் ஃபுட்பால் விளையாடுவதற்கு கால்பந்து விளையாடுவதற்கு ஒரு சரியான மைதானம் உள்ளது அதெல்லாம் எப்படி எப்படி நடத்துவாங்கனா இப்போது எங்கள் ஊரில் உள்ள முதலில் வந்து லோக்கலில் பிளேயர்ஸை வந்து ஆடவச்சு அவர்களில் நல்ல பிளேயரை வந்து செலெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து வெளியூர்களில் இருக்கிற வந்து ஒரு டோர்னமெண்ட் ஒன்னு நடத்தி வெளியூரிலிருக்க எல்லா டீமையும் வந்து நான் இங்கே ஜாயின் கலந்துக்க சொல்லி அதில் விளையாண்டு அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் ஜெயிக்கிறவர்களுக்கு கோப்பை கொடுப்பாங்க பரிசு கொடுப்பாங்க பரிசு தொகை கொடுப்பாங்க அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அதே சமயம் எங்க இதில் வந்து கேரம்போர்ட் செஸ் இந்த இந்த மாட்ட பிளேயர்லாம் நிறைய வீரர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதே சமயத்தில் வந்து இன்னும் பலவகையான விளையாட்டுகள் விளையாடுவதற்கு மைதானங்கள் வந்து எங்க ஊரில் இருக்கு அது வந்து நிக நிகழ்ச்சிகள் அது வந்து மேட்சும் கரெட்டாக நடக்கும் சரியான முறையில் நடக்கும் எந்தவித சண்டை பிரச்சினைகளும் இல்லாமல் சரியாக நடக்கும்